எங்கள் ஊர் வந்து முள்ளிப்பட்டு ஆரணியில் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் இங்கே வந்து முருகர் கோயில் எங்களது பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோயில் பெருசாக இருக்கும் சிவன் கோவிலில் அதில் வந்து ஃபேமஸ் ஆபத்து சகாய ஈஸ்வரர் கோவில் அது வந்து நல்லா இருக்கும் இப்போ தான் புதுசாக வந்து கட்டினாங்க அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாேருமே வந்து அங்கே போய் ஜாலியாக ஏ வந்து என்ஜாய் பண்ணுவோம் அதனால் வந்து சிவன் கோயில் தான் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கெல்லாம் அதிகமாக எல்லாேருமே போவாங்க அந்த கோயில் வந்து நல்லா இருக்கும்